வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் பற்றி உள்ளாட்சி த இந்தமாதிரி ஒரு தகவல்களில் வந்து கேட்டிருக்றீங்க சொல்லியிருக்றீங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொல்லிக்க பெருமைப்பட்டுக்கிற விஷயம் என்னென்னா நான் ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தை சே சேர்ந்த ஒரு பையன்தான் ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷல்லான விஷயம் அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயதுல இருந்து வரந்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டான கலெக்டர் அப்படின்ற அவங்கள பற்றி நீங்கள் போட்டிருக்கிங்க கவிதா ராமு திருமதி கவிதா ராமு இஸ் எ பெஸ்ட் எக்ஸாம்புல் ஃபார் த கலெக்டர் ஆஃப் இந்தியா ரொம்ப லைக் பண்ணி லைக் பண்ணி அவங்க ஓரொரு விஷயங்கள் பண்ணிணாங்க அதாவது இன்னமும் அந்த அந்த தீண்டாமை அப்படின்ற ஒரு விஷயோம் அந்த கோவில்குள்ளே பட்டியில் இனத்தவர்கள் வர கூடாது அப்படின்ற ஒரு விஷயோம் இருந்தது ரொம்ப வருடங்கள் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமே வந்து அந்த பிரச்சினைய வந்து அவங்க இல்லை வரலாம் போய் சாமி கும்பிடலாம் அப்படின் சொல்லி அந்த இதை வந்து உடைத்தாங்க இதுவரையும் வந்த எந்த ஒரு கலெக்டர்க்குமே வந்து அந்த தைரியம் வரல ஒரு பெண் ஒரு லேடியாக வந்து இவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க நான் வந்த அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெருமைபட்டுக்குறேன் ஸோ இது இதை இந்த இன்னொரு விஷயோம் அவங்களோட இ ஸ் ட்விட்டர் ஃபேஸ்புக் இதுலெலா நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அவங்கள அவங்க பார்த்தீங்கனா ரொம்ப ஒரு நம்ப தமிழ் கல்ச்சர் மேல் வச்சிருக்கிற பற்று அப்படின்ற விதத்தில் நான் ரொம்ப அவங்க இதுவாக பார்ப்பேன் ஏன் பார்த்தீங்கனா அவங்க வந்து தமிழ் கல்ச்சர் அப்படின்ற ஒரு வகையில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ப்ளஸ் இன்னோன்று அவங்க பரதநாட்டியம் ஆடுறாங்க இந்த ஏஜ் அப்படி ஒரு இதை வந்து ப பரதநாட்டியம் அந்த அளவு அஹமன்ஸ் நல்லா இது பண்ணி ஆடுறாங்க நான் இந்த மாதிரி ஒரு கலெக்டர் வந்து உள்ளபடி நான் பார்த்தது இல்லை ஸோ அந்த எறையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஒரு பட்டியில் இனத்தவர்களோடய டேங்கில் கலந்த அந்த கெட்ட மலங்கள் அந்த பிரச்சினைகள் எல்லாம் வந்து ரொம்ப இதுவாக துணுக்காக எற இறங்கி அதை பிரச்சினையென்னா சால்வ் பண்ணி அதுக்கு வேற டேங்க் ஏற்பாடு பண்ணி இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு துடிப்பாக பண்ணிணாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு இருபத்தி ஒம்பது வயசாகுது இது வரைக்கும் நான் பார்த்த கலெக்டரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்டர் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அப்படின்னா நான் திருமதி கவிதா ராமு அம்மா அவர்களைதான் நான் வந்து நான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த அளவுக்கு நிறையா புதுக்கோட்டை மாவட்டத்துக்காக அவங்க இறங்கி பண்ணியிருக்காங்க ஸோ அந்தமாரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் நேர்மையான ஒரு அதிகாரி வருவாங்க இருக்கு இவங்க இருக்கிறதுதான் நான் ரொம்ப இதுவாக நான் ஒரு ப்ரைடாக நான் எதிர்பார்க்கறேன் எகைன்ஸ்ட் இப்போ ரிசென்ட்டாக வந்தவங்கள பற்றி கேள்விப்பட்டேன் பட் அது உண்மையா பொய்யா அப்படின்றதுலா தெரியல பட் ஒரு மன்னராண்ட மன்னர் ஆண்ட மண்ணு புதுக்கோட்டை மண்ணு சரீங்களா ஆயிரந்தான் இருந்தாலும் இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறமும் தனி ஒரு நாடாக இருந்தது புதுக்கோட்டை நாடு அந்த நாட்டுக்கு அப்படின்ற ஒரு இதோவுந்தான் அந்த அந்த நாட்டு மன்னர் அந்த புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் மன்னர் வந்து அவரோடய சொந்த இதை எல்லாத்தையுமே வந்து இந்தியாவோட இணச்சிக்கோங்க பரவாயில்ல அப்படின் சொல்லி ஒரு இதுவாக வந்து கொடுத்துட்டார் ஸோ கொடுத்தப்ப அது அதுஅதுக்குனு ஒரு மரியாதை இருக்கும் இல்லிங்களா அந்த மரியாதைய நம்ம இது பண்ணிடக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கும் கட்டி காப்பாத்துறதில் நம்மளோட ஒரு பங்கு இருக்கணும் ஸோ இதுக்கு அப்புறோ வர கலெக்டர்ஸ் யாரும் வந் வந்து வந்தீங்கன்னா பார்க்குறிங்க இருக்குறீங்க கொள்ளுறிங்க அப்படின்னா அதுஅது இருக்கிறத அதுஅது மாதிரியே இருக்கட்டும் ஏன்னா அந்த அந்த காலத்தில் ராஜாங்க வாழ்ந்த மண்ணிது அது நம்ம நம்ம சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் அந்த சமயம் எல்லா சமயமும் ஒன்னுதான் வந்து இந்தியாவில் இருக்கு ஸோ நான் சமயம்ன்றதை தாண்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டப்பன்ஸாக இருக்காது இப்போ இருக்க கலெக்டருக்கு நான் செய்றததை சொல்கிறேன் இதை ஸோ அந்த வகையில் கவிதா ராமு அம்மா மாதிரி ஒரு புதுக்கோட்டைக்கு ஒரு கலெக்டர் வருவாங்கனானால் அது ரொம்பவே சந்தேகம்தான் நன்றி